இப்போ கிராமமாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தானாலும் ஒன்று கிராமத்தில் இருக்கிறவங்க கிராமம் சொல்வாங்க நகரத்தில் இருக்கிறவங்க நகரம் சொல்வாங்க ஆனால் கிராமத்தில் இருந்தால் வந்து நகராட்சியோடு கம்பர் பண்ணும்போது கொஞ்சம் என்னது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கம்மியாகருக்கும் நகராட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லாமே சடனாக அவங்களுக்கு கிடைக்கற மாரி இருக்கும் இப்போ கிராமம்னா வந்து இப்போ நூலகம்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்துனு இருந்தால் இப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு ரெண்டு ஊர் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படி மென்ஷன் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு நூலகங்கள்லாம் இருக்கும் அப்றம் ஒரு சில வீட்டில் நல்லா படித்தவர்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அவங்க படித்த புத்தகங்கள் அவங்க அப்பா படித்த தலைமுற தலைமுறையாக அவங்க குழந்தைங்க படிக்கிற அதுவே ஒரு நூலகமாக வச்சுருப்பாங்க தேவையானது புஸ்தகங்களை வாங்கிட்டு வந்து இந்த புக் ஃபேர் அந்தமாதிரி இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான அவங்களாக விரும்பி என்ன வந்து படிப்பாங்க சில நாவல்கள்லாம் ஒரு சில பேர் படிப்பாங்க ஒரு சில பேர் வந்து கதை புக் படிப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஜென்ரேஷன் எஜிகேஷன் திறனை வளர்த்துக்கிறதுக்காக நல்லா வந்து அறிவுத்திறனை வளர்த்துக்கிறதுக்காக அறிவு சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களை வாங்கிட்டு வந்து படிப்பாங்க நான் இப்போ நான்லா எனக்கலாம் என்ன பிடிக்குன் சொன்னால் சமையல் புக் வந்து ஸோ எப்படி வந்து வாங்கிட்டு வந்தால் வந்து சமச் உணவுகளை நல்லா எப்படி சமைக்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து தெரிஞ்சு இதுக்குனே சமைத்து பார்க்கணும் அப்படின்றதுல ஒரு ஆசை இருந்தது அதே போல கதை நல்ல புஸ்தகங்களையும் எஜிகேஷனோடய நம்பளோடைய இன்றைய சூழ்நிலைக்கி பார்க்கம்போது திறன் திறன் இருந்தாதான் எந்த இடத்தில இருந்தாலுமே செயல்பட முடியும் வாழ முடியுமே இப்போருக்கற காலகட்டத்துக்கு அதனால் நல்ல திறன்களை வளர்த்துக்கிட்டுதான் அறிவுபூர்வமான புஸ்தகங்களை வாங்கி மக்கள் படித்து பயன் அடைகிறாங்க